இப்போல்லாம் வந்து குழந்தைகள் வந்து அதிகமாக விளையாடுறது கிடையாது பெரியவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது கேட்டால் எப்போவும் வந்து படிக்கிறது படித்து முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோ கேம் இதுமாதிரி எடுத்துக்கிறதுனால அவங்க வந்து ஸ்டெடீஸில் ஸ்டெடீஸ் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ப்ளஸ் பேரண்ட்ஸ் பெரியவங்கள் கூட பேசுறது கிடையாது விளையாடுறது கிடையாது ஏன் விளையாடுறது கிடையாது அப்படின்னாக்கா அவங்க எப்போ பார்த்தாலும் அந்த கேம் விளையாடுகிறதுலயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாலாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நிறைய விளையாடுவேன் இப்போஷு அந்த விளையாடுறது அப்படின்றது குறஞ்சி போச்சி பாரதியாரோட அந்த ஓடி விளையாடு பாப்பா அந்த மா அந்த அந்த பாடல கேட்கும்போதெல்லாம் ஒரு உற்சாகம் வரும் ஒரு உத்வேகம் வரும் ஆனால் இப்போ இருக்கிற குழந்தைகள் வந்து ரொம்ப விளையாடுறது அப்படிங்கிறது ரொம்ப குறஞ்சி போச்சி அவங்களுக்கு விளையாடணும் அப்படி அதிக நேரம் விளையாடுகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அவங்க வந்து எல்லா குழந்தைகளோடையும் சகத்தோழமையோட பழகணும் அப்புறம் விட்டுக்குடுத்து போகணும் இண்டோர் கேம்ஸ் எப்படி விளையாடுறாங்களோ அதை மாரி பேரண்ட்ஸும் வந்து அவுட்டோர் கேம்ஸ் விளையாடுறதுக்கு அவங்கள வந்து அனுமதிக்கணும் அதுமாதிரி அவங்கள பண்ணும்பொழுது அவங்க நிச்சயமா வந்து விளையாடுவாங்க அவங்க விளையாடுனாங்கள் அப்படின்னாக்கா அவங்களுக்குள்ள இம்யூனிட்டி பவர் வந்து அதிகமாகும் அப்படி இம்யூனிட்டி பவர் அதிகமாகும்போது நிச்சயமா அவங்களுக்கு அந்த விளையாட்டின் மீதும் ஒரு ஆர்வம் வரும் அப்படி அவங்க விளையாட்டின் மீது ஆர்வம் வரும்போது அவங்க டிஸ்டிக் லெவல் ஸ்கூல் லெவல் டிஸ்டிக் லெவல் ஸ்டேட் லெவல் இப்படியே ஒரு ப்ளேயரா மாறமுடியும் அவங்க ப்ளேயராக மாறுனாங்க ள்அப்படின்னாக்கா நிச்சயமா அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலமாக அவங்க காலேஜ் படிக்கும்போது ஒரு நல்ல ஃபியூச்சர் கிடைக்கும் அதனால் குழந்தைகள் வந்து அதிகமாக திரையிலேயே செலவிடாமல் நல்ல விளையாட்டுலையும் விளையாடுகிறதுக்கு அவங்களுடைய பேரண்ட்ஸும் சரி குழந்தைகளும் சரி ஒத்துழைப்பு கொடுத்தாங்கன்னா நிச்சயமாக அவங்களுடைய வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும்